அந்த காலத்தில் வந்து புகைப்படமே எடுக்கமாட்டாங்க எடுத்தால் ஆயிசு குறையும் அப்டின்னு சொல்வாங்க இந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது ஒரு கல்யாணம் நல்லது கெட்டதுனா புகைப்படந்தான் எடுப்பாங்க எடுத்தால் இப்போதான் பெரிய ஃபோன் வந்துடுச்சி பெரிய ஃபோனு டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்தமாதிரி இருக்கும்போது இப்போ எங்கே பார்த்தாலும் செல்ப்பி எடுப்பாங்க இப்போ வந்து ஃபோன் இருக்கிறதுனால ஃபோன் இருக்கிறதுனால வந்து எங்கே பார் செல்ப்பி எடுத்துக்கிறாங்க நம்ம நாலு போட்டோ ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் போட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாம் இது பண்ணி இப்போது வந்து காப்பி பண்ணி வெச்சுக்கிறாங்க இதில் போட்டு பார்த்துக்குறாங்க நல்லா இது வீடியோ லேப்டாப்பில் இப்போ அது செல்லில் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் ஏற்றி பார்த்துக்குறாங்க இல்லை ஓப்பன் பண்ணி வேறு காப்பி பண்ணி தர்றத்துக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து புகைப்படம் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு போட்டோ எடுத்தால் முகம் மூடிட்டு ஒரு போட்டோ எடுத்தால் ஒரு வீட்டில் ஒரு போட்டோ இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இப்போ அப்படி கிடையாது போட்டோ எடுத்தால் சுற்றி அங்கே பார் வீடு பார் எல்லாம் செல்ப்பி ஃபேமிலி போட்டோ ஒரு கல்யாண இதுனா அந்த ஒரு ஃப்ரேம் போட்டோ எல்லாம் வந்து வீட்டில் மாட்டி வெச்சுக்கிறோம் இப்போ அந்த காலத்தில் வந்து புகைப்படங்கள் எடுத்தால் ஆயிசு கம்மியாகிடும் அப்படின்னு யாரும் பெரும்பாலும் எடுக்கமாட்டாங்க இப்போ வந்து நாலு பேரோடு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போனால் ஒரு ஃபேமிலியோடு போனாக்கூட இந்த இடத்துக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு நம்ம செல்லிலேயே வந்து புகைப்படம் எடுத்துக்கிறோம் எடுத்தோம்னா செல்ப்பி எடுத்து பார் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நாலு பேருக்கு காட்டுறோம் செய்கிறோம் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு காட்டுறதுக்கு நல்லா இப்போ வந்து இந்த செல்லு இருக்கிறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் நல்ல இதாகவும் இருக்குது இப்போ செல்லு இருக்கிறதனால நம்மளுக்கு வந்து இப்போ கேமரா இந்தமாதிரி இதே தேவையில்ல எல்லா இடத்தையும் வந்து போனால் ஒரு ஃபோன் இருந்தால் சரி மொபைலில் வந்து நம்ம எடுத்து இது பண்ணி வெச்சுக்கணுமுன்னா எல்லோருக்குமே வந்து இப்போ காட்டலாம் காட்டுறதனால அவங்களும் பார்த்துட்டு ஓ பரவாயில்லை இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க இந்தமாதிரி இது ஃபோன் மூலிமா நம்ம நிறையா பயன் அடைஞ்சுருக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க